எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடணும் அப்படின்ற ஆசைல்லாம் கிடையாது ஆனால் எனக்கு பாடணும் அப்படின்ற ஆசை வந்ததுக்கு காரணம் வந்து டிவி ஷோஸ் தான் லைக் இந்த சூப்பர் சிங்கர் சரிகமபா இதைமாதிரியான டிவி ஷோஸ்லாம் பார்க்கம்போது சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகாக பாடுதுங்க அதை பார்க்கம்போதே எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வருது ஓகே நம்மளும் பாடலாமே பாட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொஞ்ச கொஞ்சமாக நானும் பாட ஆரம்மிச்சேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஆப் இருக்கும் நம்ம வந்து பேக்ரௌண்ட் ம்யூசிக் போகும் அதில் வந்து நம்ம பாடணும்னா அதுக்கு ஆப்ட்டாகும் லைக் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பாடுறோம் அப்படின்றதையும் அது சொல்லணும் ஸோ அதேமாதிரி நான் பாடி போஸ்ட் போடுவேன் அப்போது வந்து கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் நல்லா பாட்டுறிங்க எனக்கு உங்கக்கூட ஒரு சாங் பாடணும் அப்படின்ற மாதிரி அதெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக எனக்கு வந்து இதில் ஆர்வம் வந்ததுக்கு காரணமே அந்த பசங்கள் டிவியில பார்க்கும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ க்யூட்டாக அழகாக பாடுங்கள் அதுமட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஷோவில பாடுறோம் அப்படின்னம்போது ஆவியஸ்லி நம்மளோடய அப்பா அம்மா அவங்களுக்குலாம் ஒரு பெருமை சேர்த்த மாதிரி தான் ஏன்னா இவ்வளோ பெரிய மேடையில் என் பொண்ணு பாடுது அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு கிடைக்கும் அதுலாம் பார்க்கும்போது தான் சரி நம்ம பாட்டு பாடுனால் என்ன நம்மளும் பாடலாமே அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இது மூலம்லாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு